நீச்சல் கத்துக்கொடுக்க உதவி செஞ்சது அப்படின்னால் என்னோடய நண்ப தோழிக்கு நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேங்க நான் கொஞ்சம் நல்லா நீச்சல் கற்றுக்கிட்டதுக்கப்பறம் அவங்க வந்து நீச்சலடிக்கும் போது சரியாக கற்றுக்காதவங்களாம் இருப்பாங்க இல்லைங்களா வாங்க சட்டுன்னு தண்ணிக்குள்ளே போயிடுவாங்க தலையை தண்ணிக்குள்ளே விட்ருவாங்க தண்ணி குடிச்சிடுவாங்க பொறையேறிடும் சிலது இறங்கும் போது வழுக்கி வழுக்கி காலை ஊனி ஊனி வழுக்கி விழுற மாதிரி எல்லாம் போவாங்க அவங்களுக்குலாம் நான் வந்து நாம் எப்படி வந்து முதல்ல நீச்சலை ஸ்டார்ட் பண்ணணும் கை காலை எப்படி தண்ணியில் அழுத்தணும் கீழ் நோக்கி அழுத்தணும் அதே போல் கற்றுக்கவே முடியல அப்படி தடுமாற்றத்தோடு இருக்கறவங்களுக்குலாம் முதுகில் குடுவை கட்டுறது இந்த மாதிரி சொல்லி நான் கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அது அவங்களும் நல்ல ஈஸியாகவே கத்துட்டிருந்துருக்காங்க என்னோடய குழந்தைங்களுக்கு பார்த்திங்கனா சின்ன குழந்த ஒரு வயது குழந்தைக்குலாம் நான் வீட்டில் வந்து ஒரு அகண்ட பாத்திரத்தில் தொட்டியில் தண்ணி இருக்கும் போது நான் அவங்களுக்கு கையில் பிடிச்சிட்டு அவங்களுக்கு நீந்த சொல்லி கொடுத்துருக்கேன் என் குழந்தைங்கள்லாம் நீந்தினது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குங்க கண்ணில் நிற்கிது ரொம்ப அழகாக அவங்க நீச்சலடிப்பாங்க கையில் நான் பிடிச்சிக்குவேன் அவங்களுக்குலாம் தண்ணியில் நிச்சலடிக்கிறதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான இருக்கும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் சூடு தணியும் இதுக்காகவே நான் வீட்டில் பெரிய அகண்ட பாத்திரம்லாம் வாங்கி வச்சுருக்கேன் அதில் தண்ணி நிரப்பி குழந்தைங்கள அதில் வந்து விளையாட விட்டுருவேன் அதுலேயே அவங்களுக்கு அந்த தண்ணியில் இருந்த பயம் போயிடுச்சு ரொம்ப நல்லாவும் இருக்கும் அவங்களோட பொழுது போக்காகவும் இருக்கும் நல்ல நீச்சலடிச்சிட்டு வந்தால் நல்ல உடம்பும் நல்லா இருக்குங்க நல்ல தூக்கம் வரும் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க எனக்கு என்னன்னால் ரொம்ப மோசமாக இப்போ ஒரு ஆற்றில தண்ணி அடித்துட்டு போகும் போது ஓடி போய் காப்பாற்றின மாதிரியான நிகழ்வுகள்லாம் என் வாழ்க்கையில் எதுவும் நடந்தது இல்லைங்க ஆனால் நான் வந்து வ ஒக்கேனக்கல் போயிருந்துருக்கும் போது ஒருத்தருக்கு வந்து பாறைலேருந்து பாறையில் நின்று குளிச்சிட்டிருக்கும் போது அப்போ தண்ணி வேகமாக போயிட்டிருந்துச்சிங்க அதுலேருந்து வழுக்கி கீழே விழுந்தாங்க ஒரு லேடி விழுந்தாங்க அவங்க ஸாரி கட்டியிருந்தது சீலை கட்டியிருந்ததுனால அந்த புடவை மாட்டி கீழே விழுந்துவிட்டாங்க அப்போ நான் அவங்களுக்கு மேலேருந்து சத்தம் போட்டேங்க காலை அழுத்துங்கள் ப மேலே வந்துடுவீங்க கையையும் காலையும் கீழே தண்ணியில் அழுத்துங்கள் மேலே வருவீங்கன்னு நான் சத்தம் போட்டேன் நான் சொன்னதை கேட்டு அவங்க வந்து தண்ணியை அழுத்தி தலையை மட்டும் தூக்குங்கள் தலையை தூக்குங்கள் தண்ணிக்குள்ளே தலையை விடக்கூடாதுன்னு நான் சொன்னேன் அதனால் அவங்க வாயை மூடிக்கிட்டு தலையை வந்து தூக்கிட்டாங்க அதனால் தண்ணியை அவங்க குடிக்கல அதனால் அவங்க கொஞ்சம் மேலேயே மிதந்தாங்க அப்புறம் காப்பாற்றிட்டாங்க இந்த ஒரு நிகழ்ச்சி மட்டும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது மற்றபடி ரொம்ப மோசமான நிகழ்வுகள்லாம் எதுவும் நடக்கவும் இல்லை நான் போய் தண்ணியில் இறங்கி யாரையும் காப்பாற்றினது எதுவும் கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு எனக்கு தெரிஞ்ச அதாவது நீச்சலடிக்கும் போது எச்சரிக்கைக்காக நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்குறத நான் எப்பவுமே நான் சொல்லுவேன் ஆக்ச்சுவலா நீச்சலடிச்சிட்டிருக்கும் போதுன்னு இல்லைங்க நான் சும்மா உட்காந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டிருக்கும் போது கூட இதை எல்லாம் ஒரு தகவலாக அவங்களுக்கு சொல்லிட்டிருப்பேன் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னால் நிறையா பேர் நீச்சல் கற்றுக்காதவங்கல்லாம் எங்கிட்ட பேசும் போது ஓ ஒரு அவசரத்துத்தில் ஒரு தண்ணியில் மிழுகுற முழுகுகிற சூழ்நிலை வரும் போது நீங்கள் எப்படி எல்லாம் முழுகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்குறத நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேங்க